நம்மளோட தாய்மொழி தமிழ்தான் அந்த தமிழ்மொழியை வந்து எப்படி வந்து மேம்படுத்துகிறது பாதுகாக்கிறது அப்படிங்கிறத பற்றிதான் இப்போ வந்து சொல்லப்போகிறோம் இப்போ வந்து தமிழ்மொழி எப்படி நம்மளோடய இப்போ வந்து நம்ம வந்து தமிழில் பேசிக்கிட்டிருக்கோம் இனி வர ஜென்ட்ரேஷன்லாம் எப்படி பேசுவாங்களா என்னென்னு தெரியல அதனால் நமக்கு வந்து நமக்கு அடுத்த உள்ள ஜென்ட்ரேஷனுக்கும் தமிழ்மொழியை பற்றி அதோடய தமிழ்மொழியை பற்றி நன் கற்றுக் கொடுக்கணும் எப்படி பேசணும் என்னன்ட்டு அதை விட்டு எல்லா இப்போ இனி மேல் வர ஜென்ட்ரேஷன் எல்லாமே இங்கிலீஷ்லேயே பேசுறதுனால் சில பேர் வந்து தமிழ்மொழியை மறந்துடறாங்க சில பேர் வந்து இப்போ இருக்க குழந்தைகள்லாம் வந்து ஏங்க ஒரு டுவெல்த்து முடித்தாவே எல்லாம் வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சி வெச்சிடறாங்க இதனாலேயே வந்து அவங்க அதிகமாக வந்து இங்கிலீஷ் பேசுகிறது ஹிந்தி பேசுகிறது இதை மாதிரி மொழியிலேயே வந்து அதிக ஈடுபாடு இருக்கனால் தமிழ்மொழியவே அவங்க வந்து விட்டுடறாங்க இதுவே வந்து தமிழ்மொழி வந்து சில டைமில் வர ஜென்ட்ரேஷன்லாம் மறந்துடுவாங்களான்ட்டு ஒரு பயம் இருக்குது இருந்தாலும் வந்து இப்போவும் வந்து சில கவிஞர்கள்லாம் வந்து தமிழில் வந்து நிறையா புக்ஸ் எழுதுகிறது இதை மாதிரி இருக்கறனால ஸோ இந்த இராமாயணம் மகாபாரதத்தை பொறுத்தவரை இருக்கிற மகாபாரதம் இராமாயணம் மகாபாரதம் இது மாதிரி கதைகள் இருக்கிற வரைக்குமே அடுத்த அடுத்த ஜென்ட்ரேஷன் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக வந்து அதை வந்து படிக்கிறாங்க இதனாலேயே வந்து தமிழ்மொழியை வந் தமிழ்மொழி மேலே ஒரு ஈடுபாடு இருக்குது இதனால் வந்து தமிழ்மொழியை வந்து என்றும் மறக்க மாட்டாங்க ஸோ வந்து எந்த நாட்டுக்கு எங்கே படிக்க போனாலும் நம்ம தமிழ்நாட்டு பிள்ளைங்க எப்பவுமே நம்ம தமிழ் தாய்மொழியை மறக்கவே மாட்டாங்க ஏன்னால் எத்தனை லாங்குவேஜ் அவங்க கற்று வச்சாலும் அவங்க தமிழில் தமிழ்மொழியை என்றைக்கும் வந்து அவங்க வந்து மறக்கவே மாட்டாங்க இதனால் வந்து இதனாலேயே வந்து வர ஜென்ட்ரேஷன்க்குலாம் வந்து நிறையா வந்து தமிழை பற்றி நிறையா வந்து புக்ஸ் படிக்கிறது இதை மாதிரி விஷயங்களில் ஈடுபட்டால் தமிழ்மொழி என்றும் வந்து மேம்படுத்தப்படும் என்பதை இதன் மூலம் தெரிவிக்கிறேன்